நான் தன்யஸ்ரீ பேசுகிறேன் சார் ஆ சார் நான் இந்தமாதிரி பர்சனல் லோன் எடுக்கிற ஐடியாவில இருக்கேன் ஸோ நான் அதுக்கு எலிஜிபிளாக இல்லையாண்ட்டு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்ல முடியுமா ஆ ஆக்சுலி நான் எடுத்தது இல்லை சார் எனக்கு நான் இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் என்னோட வீட்டில் தான் வந்து எடுத்து இருக்காங்க எனக்கு அவ்வளோவா அதை பற்றி எதுவும் தெரியாது ஸோ நீங்கள் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் தானே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓ ஓகே ஓகே சார் எனக்கு அப்படிலாம் யாரும் இல்லை நார்மல் ஃபேமிலி தான் ம் ஓகே சார் அதுவுமே நார்மல் தான் ஸோ வந்து நார்மலான இண்ட்ரெஸ்ட் தானே சார் கட்டணும் ஓகே சார் நான் வந்து ஒரு டென் லேக்ஸ் எதிர்பார்க்குறேன் சார் ஓகே சார் ஓகே ஓ ஓகே சார் இப்போ நம்ம வந்து லைக் த்ரீ தௌசண்ட் அந்தமாதிரி கான்ஸ்டண்ட்டாக தான் பே பண்ணனுமா இல்லை லைக் ரேண்டமாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கூட அந்தமாதிரி பே பண்ணிவிட்டு அப்புறம் அந்தமாதிரி கூட பண்ணிக்கலாமா சார் ஓ ஓகே சார் ஸோ நீங்கள் நீங்கள் எதை சட்ஜஸ் பண்ணுறீங்க சார் லைக் இந்தமாதிரி த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கான்ஸ்டன்ட்டாகவே பே பண்ணிரலான்னு சொல்லுறீங்களோ ரேண்டமாக கூட நோ ப்ராப்ளம் அந்தமாதிரி சொல்லுறீங்களா உங்கள் சஜஷன் என்னது சார் ம் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஐ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் நான் கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு திருப்பி சுயர் சார் சார் தேங்க் யூ சார்